ராக் க்ளைம்பிங்னால் என்னாதுன்னால் அது வந்து ஒரு ஃபில் பாடி ஒர்க்அவுட்டு தான் அதை வந்து எப்படின்னா அது நான் வந்து விடாமுயற்சி பண்ணியிருக்கேன் பண்ணும் போது எனக்கு அந்த கால்ல உள்ள அந்த எலும்பு தேய்மானம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கால் எல்லாமே நல்லா எப்படி சொல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணேன்னால் எதை மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஊக்க சத்துமாதிரி தரும் ஒரு ஆரோக்கியத்தை தான் தந்திருக்குது எதில் ஏறினாலும் நமக்கு கால் கை எல்லாமே நல்லா அசைவு கொடுக்கும்போது நமக்கு அந்த ம அந்த எலும்பு அந்த மஸில்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த இதெல்லாம் வந்து நல்லா எப்படி சொல்கிறது இழுத்து விட்ட மாதிரி தான் இருக்கும் நமக்கு எங்கே ஏறினாலும் ஓடினாலும் நமக்கு அந்த அந்த ஒரு சோம்பேறி இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பை தான் தரும் அந்த ராக் க்ளைம்பிங்னாலே நமக்கு வந்து அது வந்து ஒரு நம்ம பாடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கும் நம்ம ஒர்க்அவுட் பண்ணும் போது நம்மளுடைய நம்ம கண்ட்ரோலுக்கும் அது இருக்கும் நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அந்த சொல்லுக்கெலாம் அது வந்து அடங்கி இருக்கும் அப்போது எவ்வளோ வயதான இந்த அறுபது அறுவத்தஞ்சு வயது எழுபது வயது கெ பாட்டியாக இருந்தாலும் அவங்க ஓடுறது சாறது இப்போது வரைக்கும் வந்து ஜிம்மு எக்ஸசைஸ்ஸு இன்று காலையில் விடிஞ்ச உடனே அந்த ஆறு மணிக்கு போய் ஜாக்கிங் போகிறது இந்த நடக்கிறாங்கல்ல அந்த நடக்கும்போதே அவங்களுக்கும் வந்து ஒரு ஊக்க சத்து கொடுக்குது அவங்க எப்படி நடப்பாங்கள் காலைல வந்து ஒரு ஆறு மணிக்கு போய்ட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் அவங்க ஓடுவாங்கள் நடப்பாங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அறியாமையே அவங்க ஒரு ஆக்டிவாக இருப்பாங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்கள் அவங்களுக்கு அந்த வயது போகிறதே தெரியாது அவங்க எப்பவுமே அந்த நார்மலாக நடக்கிறது ஓடுறது அந்த மாதிரி இருப்பாங்கள் அதனால் நம்ம அந்த ஒர்க்கவுட் பண்ணுறது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் தரும் நம்ம சு அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வண்ணமாக காட்டாது நம்ம ஸ்லிம்மாக நம்ம ஒல்லியாகவே இருப்போம் அந்த வயதுக்கு தக்கன வெயிட் இருக்காது ஆளைப் பார்த்து எடை போட முடியாது நம்ம எப்பவுமே சின்னப்பிள்ள மாதிரியே இருப்போம் அந்த வயது தெரியாத மாதிரியே ஓடலாம் அந்த வயேசு இப்போதெலாம் எல்லாருமே வயது சொன்னாலே வயது கம்மியாக தான் சொல்லுறாங்கள் தவிர கூட்டி சொல்லமாட்டாங்கள் யாருமே எல்லாருமே நீங்கள் அறுபது வயசில் நீங்கள் இவ்வளோ சின்னப்பிள்ளையா இருக்கீங்களா அப்படி தான் எல்லாருமே கேட்போம் நாற்பது வயசில் இவ்வளோ சின்னப்பிள்ளையா முப்பது வயதிலே இவ்வளோ சின்னப்பிள்ளையா ஆனால் உங்களை பார்க்க அப்படி தெரியவே இல்லையே அதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்களே அவங்களை வந்து என்ன கேர் பண்ணுறாங்க அவங்களே அவங்களை வந்து எச்சரிக்கைப்படுத்துறாங்கள் நம்மை பண்ணவச்சாச்சுனா நம்மளால் நடக்க முடியாது கால் வலி வரும் மூட்டு வலி வரும் அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கும் தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான் உடம்புக்கும் உடம்பு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரும்